ஹலோ ஹோட்டல் அஞ்சப்பருங்களா நான் இங்கே விழுப்புரம் லோகாலிட்டியில் இருந்துதான் பேசுறேன் என் பேரு ரஸுல் வர சண்டே உங்கள் இது ஹோட்டல் அவைலபிலாக இருக்குமா இருக்குமா டைமிங் என்ன இருக்கும் ஓ ஓகே ஓகே ஒன்னுல்லே எனக்கு வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு ஒண்ணோ ஓ கிளாக்தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இது தேவைப்படும் லஞ்ச் தேவைப்படும் அன்றைக்கு ரிலேஷன் வரதுனால் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு இருபது பார்சல் வந்துட்டு எனக்கு தேவைப்படற மாதிரி இருக்கும் இல்லை இப்போ இது பிரியாணிதான் பிரியாணி ஆர்டர் பண்ணற மாதிரி வந்துட்டு இது நான்வெஜ்தான் இது மட்டன் பிரியாணி இருக்குமா கிடைக்குமா மட்டன் பிரியாணி ஓகே ஓகே ஓகே அன்னிக்கு அது மட்டன் பிரியாணி மட்டும் ஒரு டொண்டி பார்சல் வந்துட்டு ரெடி பண்ணி இது கொஞ்சம் இது பண்ணுங்க இல்லை என்ன லோகாலிட்டிக்கு அம்ச்சு அம்ச்சு வையுங்க நான் அட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் நான் பண்ணுறேன் இல்லை வந்துட்டு இது ஜொமேட்டோவில் ஜொமேட்டோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறேன் மெசேஜை வந்துட்டு நான் அனுப்புறேன் என்னோட லோகாலிட்டிக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அந்த ஃபுட் அதை வந்துட்டு அம்ச்சு வையுங்க ஃபுட் டெலிவரி அம்ச்சு வையுங்க பிரைஸ்லாம் வந்துட்டு ஆ அதெல்லாம் நான் பார்த்து அவர் கிட்டே பார்த்து டெலிவரி பாய் பார்த்து நான் கேஷ் ஆன் டெலிவரியில் நான் கட்டிடறேன் அது ஒன்னும் பிரச்சினை இல்லை பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் இது மட்டும் பார்த்து அம்ச்சு வையுங்க